எங்கள் சுற்றுப்புறத்தில் வந்துவிட்டு சுற்றுலா பயணிகள் ஹோம் ஸ்டெ தங்குகிற வசதி வந்துவிட்டு வ வீடுகள் இருக்கு அங்கே வந்துவிட்டு என்னென்ன சேவைகள் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு சாப்பாடு வசதி செஞ்சு கொடுக்கற சேவைகள் இருக்கு அதுக்கு அப்பறம் வந்துவிட்டு அவங்களுக்கு ஏதாவது தேவையான பொருட்ள்கள் வேணும் வாங்கணும் அப்படின்னா அதுக்கும் வந்துவிட்டு போயிவிட்டு அவங்க வந்து வாங்கி கொடுப்பாங்க அதுக்கு அப்புறம் வந்துவிட்டு மொத்தமாக அதாவது நிறைய பேர் வந்தா தங்குகிற மாதிரி மாளிகை இருக்கு அப்படின்னா இருக்கு மல்லிகை மாளிகை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இடோம் இருக்கு அங்கே வந் அங்கே வந்து சுற்றுலா பயணிகள் வரவங்க அப்படி இல்லைனா அவங்க வந்து அவங்க வந்து தங்கிக்குவாங்க அதாவது மல்லிகை மாளிகை அப்படின்ற ஒரு இடத்துல வந்துவிட்டு சுற்றுலா பயணிகள் எல்லாருமே வரவங்க எல்லாருமே அங்கே தங்கிக்குவாங்க அங்கே வந்துட்டு அவகளுக்கு எல்லா வசதியுமே கிடைக்கும் அதாவது சாப்பாடு அதுக்கு அப்புறம் வந்துவிட்டு தங்குகிற வசதி அதுக்கு அப்புறம் வந்துவிட்டு கழிவறை வசதி எல்லா வசதியுமே அங்கே இருக்கு அதனால் சுற்றுலா பயணிகள் வரவங்க எல்லாருமே அங்கே தான் தங்குவாங்க இங்கே அவங்களே வந்துவிட்டு ஒரு ஆள் எல்லாருக்கும் ஒவ்வொரு ஆள் வச்சு இருப்பாங்க சாப்பாடு வேணும் அப்படினா அவங்களே எடுத்துகிட்டு வந்து தருவாங்க அதுக்கு அப்புறம் ஏதாவது தேவையான பொருட்கள் வாங்க கடைக்கு போகணும் அப்படின்னா அவங்கள்ட நம்ம வந்துட்டு காசு கொடுத்தோம் அப்படினா அவங்க வேணுங்கிற பொருட்களை வந்துவிட்டு கடைக்கு போய் நம்பளுக்கு வாங்கிட்டு வந்து தருவாங்க அந்தமாதிரி வசதியெல்லாம் கூட இங்கே இருக்கு